இப்போ வந்து சுவாரஸ்யமா நடந்த ஒரு செய்தி அப்படின்னா வந்துவிட்டு இந்த ஐபில் மேட்ச் இப்போ டூ டி டுவெண்ட்டி ஐபில் மேட்ச் நடந்துதுல்ல அத தான் வந்து சொல்லணும் ஏன்னா போன தடவங்கும்போது வந்து என்னன்னா சிஎஸ்கே வந்துவிட்டு வின் பண்ணல அப்போ வந்து நாங்கள் வந்துவிட்டு சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்துவிட்டு இந்த தடவை வந்துவிட்டு ஐபிஎல்லே பார்த்தோம் ஆனால் க மேட்ச் அப்போ வந்து பைனல் மேட்ச் அப்போ வந்துவிட்டு என்னாச்சு அப்படின்னா சிஎஸ்கே வந்துவிட்டு வின் பண்ணுமா இல்லை பண்ணாதாக அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் ஆனால் எல்லாருமே அடிச்ச ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்துவிட்டு என்னன்னா சூப்பராக இருந்துது கடைசியில ஜடேஜா அடிச்ச ஷார்ட்னால வந்துவிட்டு என்னன்னா மேட்ச் வந்துவிட்டு வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே அதுக்கப்பறம் நடந்தது வந்துவிட்டு என்ன அப்படின்னா தோனி வந்துவிட்டு ஜடேஜாவ தூக்கி வந்துவிட்டு என்னன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா செலப்ரேட் பண்ணிருப்பார் இது எல்லாமே வந்துவிட்டு என்னன்னா ரொம்ப பார்க்கறக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துது இதில் வந்துவிட்டு முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா செமி பைனல்ஸில் வந்துவிட்டு ஒரு சூப்பரான வந்து சிஎஸ்கே வின் பண்ணுச்சு அதனால் தான் வந்துட்டு என்னன்னா அது பைனல்ஸ்கே வந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் மழைன்னாலலாம் கூட வந்துவிட்டு என்ன மேட்ச்சை வந்துவிட்டு போஸ்ட்பாண்ட் பண்ணி ட்ராலலாம் கூட நிறைய மேட்ச் முடிஞ்சுது இதனால் சிஎஸ்கே பைனல்ஸ்க்கு வருமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய இதாக இருந்துது ஆனால் வந்து செமி பைனல்ஸில் வின் பண்ணி மேட்ச் பைனல் மேட்ச் வந்து அது வந்துவிட்டு அது கடைசியில் வின் பண்ணது வந்துவிட்டு ரொம்பவே வந்துவிட்டு என்னன்னா ஒரு சுவாரஸ்யமாக இருந்துது கடைசியில் வந்து என்னன்னா சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது வந்துவிட்டு ரொம்பவே வந்துவிட்டு சந்தோஷமான ஒரு விஷியமாக இருந்துச்சு